இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து வேலைவாய்ப்பு தரும் கல்வியை தங்களோடய குழந்தைங்க எல்லாமே கற்றுத்தர வேணும் அப்டிங்கிறது கற்றுக்கணும் அப்டிங்கிறது வந்து அப்டிங்கிற ஒரு ஆர்வம் வந்து பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது ஆனால் அனைத்து தரப்பு பெற்றோர்கள் மத்திலேயும் தன்னுடைய குழந்தைகளை பற்றின எதிர்காலம் அவங்களுடைய கனவு நிறைவேற வேணும் கல்விக்கு வந்து செலவிடுகிற தொகையை வந்து முதலீடாக மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர அந்த கல்வி அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்டிங்கிறத வந்து எந்த ஒரு பெற்றோர்களும் இப்போல்லாம் புரிஞ்சிக்கிறது கிடையாதுங்க அதே நேரம் பார்த்துட்டிங்கனா அரசுப் பள்ளியில் வந்து பயில்கிற பிள்ளைகள் வந்து உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்டிங்கிற எண்ணம் வந்து பெற்றோர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது அதுக்கேற்ப வந்து மாணவர்கள் வந்து பல்வேறு துறையில் வந்து இப்போது அரசுப் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோருமே பார்த்துட்டிங்கனா நிறைய வந்து துறையில் சாதிச்சிட்டுருக்காங்க திருப்பூர் போன்ற இடம் பெயர்ந்து வருவோர் அதாவது திருப்பூர் மக்கள் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திட்டிங்கனா நிறைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு ஊர்களில் இருந்தும் தான் வந்து இங்கே இடம் பெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அது மாதிரி இடம் பெயர்ந்து வருவோர்கள் பார்த்திட்டிங்கனா அதிகமுள்ள மாவட்டத்தில் உயர்கல்வி பயில்வோரோடய சதி சதவீதம் வந்து அதிகரிக்கணும் கல்வி கொடுத்த விரிப் விழிப்புணர்வை வந்து இன்னும் அதிகமாக வந்து ஏற்படுத்தணும் அப்டிங்கிறது வந்து இருக்குது அந்த தாக்கம் வந்து இருக்குதுங்க அரசுப் பள்ளிகளில் பாத்திட்டிங்கனா நம்மளுடைய பிள்ள பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வ கூட போட்டி தேர்வு மூலமாகவும் மத்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு அவங்களுடைய பணிகளில் வந்து தன்னோடய பிள்ளைகளும் வந்து அந்தக் கல்வி அந்த மாதிரியான வேலைவாய்ப்பு வந்து கற்றுக்க சேர முடியும் அப்டிங்கிற வந்து ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அரசுப் பள்ளிகள்லேயும் பார்த்திட்டிங்கனா இப்போது இருக்கிற கல்வி நிலை கல்வி நிலவரம் என்னென்னா நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க நல்ல மாணவர்களாக உருவாக்கிறாங்க அதனால் அரசுப் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க எல்லோருமே பார்த்திட்டிங்கனா நிறைய இடங்களில் நிறைய துறைகளில் சாதிச்சிட்டுருக்காங்க அதனால் கல்விக்கேற்ப வேலைவாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு நம்ம கற்கிற கல்விக்கேற்ப வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்டிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் இருந்தாலும் வந்து நம்ம கொழந்தை வந்து எந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்பை வந்து பெறணும் அப்போ எந்த மாதிரி வந்து அவங்க இருக்கணும் எந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்து ஜொலிக்கணும் அப்டிங்கிறத பெற்றோர்கள் வந்து முதல்லயே வந்து தீர்மானிச்சிறணும் பள்ளியில் படிக்கும் போது பிள்ளைகளை வந்து போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் தயார்படுத்தணும் அது வந்து பெற்றோர்களுடைய கடமை மத்திய மாநில அரசு செயல் சார்ந்த தேர்வுகளை எல்லாம் வந்து குழந்தைங்கள வந்து குழந்தைங்களுக்கு அந்த மத்திய மாநில அரசுனுடைய தேர்வுகளை பற்றின ஒரு விழிப்புணர்வ வந்து பெற்றோர்கள் வந்து இது பண்ணணும் சி விழிப்புணர்வ வந்து சொல்லணும் அதே மாதிரி அரசுப் பணிகள் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படுது எப்படி எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி பல தகவல்களை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக் கொடுக்குணும் அவங்க மனசில் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்து வந்துடாம நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ இருக்கிற சூழ்நெலையில பார்த்திட்டிங்கனா எல்லா வேலைவாய்ப்பு பதி பதிவுக்கு பதவிகளுக்கு எல்லாத்துக்குமே பாத்திட்டிங்கனா நிறையா போட்டிகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்சது கிடையாது கல்லி இப்போ ஒரு கு ஒரு கல்லூரிலேயே நுழையும் போது பார்த்திட்டிங்கனா நம்ம மாணவர்கள் வந்து தன் தன்னோடய தகுதியை வந்து கல்லூரிலேயே நல்லபடியாக வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து கல்லூரி படிப்பு முடித்த உடனே வந்து வேலைவாய்ப்பை பற்றி நம்ம யோசிக்க முடியும் மற்ற மாணவர்களை பின்பற்றி வந்து உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் மாணவன் மனநிலமைய வந்து மாணவர்கள் வந்து தவிர்க்கணும் உதாரணமாக இப்போ பார்த்திட்டிங்கனா பிகாம் படிச்சுட்ருக்காங்க வேலை இப்போ வாய்ப்பு வந்து உ உறுதிப்படுத்துகிற பல்வேறு உட்பிரிப்பு பாடங் பாடங்கள் வந்து இருக்குது ஆனாலும் பிகாமை தேர்வு செய்கிறவங்க எப்பிடி தேர்வு செய்கிறது எதற்காகன்னா என்பதற்காக மற்றவர்களுக்கும் அதை வந்து தேர்வு செய்யக்கூடாது ஒருத்தர் தேர்வு செய்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம நாம்மளும் தேர்வு செய்யக்கூடாது நம்ம முதல்லயே எல்லா விஷயத்தையும் யோசித்து தான் பண்ணணும் அப்படி தேர்வு செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா படிப்பில் மட்டும் இல்லாமல் வேலைலேயும் போட்டி வந்து அதிகரிக்கும் முயற்சி செஞ்சும் பணி வந்து கெடைக்கல வேலை வந்து கெடைக்கல அப்படின்னா வேறு ஒரு பணி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கற தன்னம்பிக்கை வந்து எப்போதுமே வந்து மாணவர்கள் மத்திலேயும் இருக்கணும் இப்போ இளை இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்திட்டிங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்கள்லேயும் பாடம் சார்ந்த கல்வியுடனும் பாடம் சாராத கல்வியையும் போதிக்க வேண்டும் அதாவது அந்த மாதிரி கல்விகளையும் அவங்க கற்றுக்கணும் வெறும் பாடம் மட்டுமே போதும் அப்படின்னு எந்த குழந்தைகளும் நினைக்கக்கூடாது எந்த மாணவர்கள் இளைஞர்களும் நினைக்கக்கூடாது அதை தாண்டியும் நிறையா விஷயங்கள யோசித்தா மட்டுந்தான் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இப்போ இருக்கிற போட்டியின் மத் போட்டிக்கு மத்தியில் நாம்மளும் ஜெயித்து நம்மளும் அந்த மாதிரி துறைகளில் வந்து வெற்றி அடைஞ்சி நம்ம பெற்றோர்கள் என்ன கனவு கண்டாங்களோ அதை வந்து நம்ம இது பண்ணி கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் போய்ட்ருக்கு தமிழ் வந்து கட்டாயம் என்ன அப்படின்னு நெனைச்சாலும் ஆங்கிலம் உட்பட ப பிற மொழிகளும் வந்து கற்றுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வெறும் தமிழ்மொழி மட்டுமே கண்டிப்பாக பத்தாது நிறையா வந்து ஆங்கில மொழியும் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் அப்போ தான் வந்து நம்மளுடைய தொடர்பு திறனை வந்து வளர்த்துக்க முடியும் விளையாட்ல ஆர்வம் உள்ள மாணவர்கள் பார்த்திட்டிங்கனா ஆறாம் வகுப்புலேருந்தே பார்த்திட்டிங்கனா மாவட்டம் மட்டும் மாநில வெ அளவிலான நடக்கும் விளையாட்டு போட்டிகள்லேயும் பங்கேற்கிறாங்க அதுக்கும் நிறைய சான்றிதழ் வாங்குகிறாங்க அதன் வாயிலாக என்ன பண்ணுறாங்கனா விளையாட்டு ஒதுக்கீட்டு அடிப்படையிலேக்கூட இப்போல்லாம் நிறைய இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு பெறுகிறது வந்து ரொம்ப எளிதாக நடந்துட்டுருக்கு இப்போ தனியார் கல்லி இத்த கல் தனியார் கல்லூரிகள் போன்ற அரசுக் கல்லூரியில் பார்த்திட்டிங்கனா திறன் வளர்ப்பு வேலைவாய்ப்புக்கான மையங்கள் நடத்துறது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம பங்கேற்கும் போது நம்மளுக்கு அதுக்கான நல்ல பலன் வந்து கிடைக்கும் தமிழக அரசு பார்த்திட்டிங்கனா நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து உயர்கல்வி தேர்வு குறித்து தெளிவை பெறுவதற்கு வந்து எளிதாக்கி உள்ளது அதனால் எதில் வந்து நம்ம போனால் நம்ம வந்து சீக்கிரமாக வேலையில் சேரலாம் அப்டிங்கிறத முதல்லையே வந்து இது பண்ணி முடிச்சுர்ணும் அதுக்கப்புறம் பார்த்திட்டிங்கனா அறிவு மையம் என்ற பெயரில் பார்த்திட்டிங்கனா அமைப்பு ஒன்று செயல்படுத்தினா மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கைக்கூடும் தமிழகத்துக்குள்ளயே பார்த்திட்டிங்கனா வேலை கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையை பெற்றோர்கள் கைவிட வேண்டும்